ராமகிருஷ்ணா ஹோட்டலுங்களா நாங்கள் ஆலங்கொம்புலேந்து பேசுகிறோங்க சுரேஷ் குமார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு ஆட்ரு கொடுக்க ஃபோன் பண்ணிருந்தோம் ஆமாம் ஆ ஆலங்கொம்புலேருந்துதான் பேசுகிறோம் ஆ ஸோ ஆட்ரு பண்ணிருந்தோம் இப்போ கொஞ்சம் வேலையக வெளிய போக வேண்டியதுருக்குங்க ஆ ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன வேலையாக இருக்குது அதனால் போக வேண்டியதாக இருக்குது அந்த ஆட்ரு கேன்சல் பண்ணலாம் தான் ஃபோன் பண்ணேங்க இல்லங்க அது கொஞ்சோம் எமெர்ஜன்சி வேலைங்க அதனால் தான் போக வேண்டியதாக இருக்குது ஆட்ரு ஆகிருச்சி கட்டிட்டிங்களா ஓ இன்னும் கட்டலைங்களா ஓகேங்க ஒன்னும் பரவாயில்ல இன்னொருதடவை நான் வாங்கிக்கிறேன் ஓ பரவாயில்லைங்க தேங்க்ஸுங்க ஓகே